ஹலோ சொல்லுங்க

ஓகே மேடம் ஆ சரிங்க மேடம் ஆ வண்டி இருக்குது மேடம் நீங்கள் எத்தனை பேர் மேடம் ட்ராவல் பண்ணுறீங்க சரி சரிங்க மேடம் ஓகே மேடம் நீங்கள் இப்போ எத்தனை பேர் மேடம் வரீங்க பேசஞ்சர் ஓகே ஓகே மேடம் இங்கே தான் ஆமாம் மேடம் மேடம் இங்கிருந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் அப் அண்ட் டவுன் ஏழுநூறு கிலோமீட்டர் வருது மேடம் கிலோ மீட்டருக்கு பதினஞ்சுருவா மேடம் அப்புறம் பார்த்திங்கன்னா டோல்கேட்டே அஞ்சு இருக்குது டோல்கேட்டு மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் மேடம் அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு பு அப் அண்ட் டவுன் வாடகை இப்போ அப் அண்ட் டவுன் வாடகை மேடம் வெயிட்டிங் ஏதாவுது ஒரு நாள் அரை நாள் அங்கே ஸ்டே பண்ணிங்கன்னால் அதுக்கு தனியாக பே பண்ணிக்கிலாங்க மேடம் ஆமாமாம் மேடம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நீங்கள் ஃபுட்டு நீங்கள் இது பண்ணிவிடுங்க மேடம் இனோவா இருக்குது ஆ இனோவா இருக்குது ஆம்னி இருக்குது வேகன் ஆர் இருக்குது ஸ்விஃப்டு டிசையர் இருக்குது நீங்கள் எது எந்த வெஹிக்கள் வேணால் எடுத்துக்கலாம் மேடம்

அஞ்சாக இருந்தால் இனோவா எடுத்துக்கலாம் ஆ இருக்குது மேடம் இனோவா எடுத்துக்கங்க அப்புடின்னா

ஆ ஓகே மேடம் பார்த்து சொல்லுங்க மேடம்

சரி மேடம் நாளைக்கு காலையில் நான் வந்துடறேன் மேடம்